எனக்கு ரன்னிங் போகும்போது எந்த ஷூ ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா அதிதாஸ் பிராண்ட் அந்த ஷு தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நம்மளுக்கு கம்ஃபர்ட்டபுளாகவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஏ நம்ம ரிலாக்ஸாக அதை போட்டுகிட்டு ஓடலாம் ரன்னிங் ஓடலாம் அதனால்தான் நான் எப்போது எப்போது இது பண்ணு எப்போது ரன்னிங் போகணும் அப்படின்னு நினச்சாலுமே நான் அதிதாஸ் பிராண்ட் ஷூவைதான் எப்போதுமே நான் வந்து தேர்ந்தெடுப்பேன் அது வந்து கம்ஃபர்ட்டபுளாக மட்டும் இல்லாமல் நம்மளோட விலைக்கி ஏற்ற மாதிரியும் அந்த பிராண் அந்த பிராண்ட் ஷூ வந்து இருக்கும் அதோடய ஒழைப்புக்கூட பார்த்தீங்கன்னா விலைக்கு ஏற்ற ஒழைப்பு இருக்கும் ரொம்ப அதிகமான விலையிலையும் இல்லாமல் ரொம்ப எல்லோருமே ஒரு ஒரு நார்மலாக எல்லோருமே வாங் வாங்குகிற விலையிலதான் அதிதாஸ் பிராண்ட் ஷூ வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கான ஒழைப்பு கண்டிப்பாக அந்த நம்ம எவ்வளோ வெலை கொடுத்து வாங்குகிறமோ அதுக்கான இது அந்த பிராண்டுக்கு இருக்குது அவ்வளோ நாள் நம்மளுக்கு அந்த ஷூ நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் பிஞ்சுப்போகாது நம்ம ஓரளவு நீண்டநாள் வந்து நம்ம அந்த ஷூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு விளையாட்டு நம்ம விளையாடப்போகிறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு வசதியாக எந்த துணி இருக்கோ அந்த துணியை போட்டு விளையாடணும் அதுக்கு அதுகென்னு விளையாடுறதுக்கு ஒவ்வொரு நம்மளுக்கு வசதிக்கு ஏற்ப துணியை போட்டு விளையாடினா மட்டும்தான் எல்லா துணியும் போட்டு எல்லா விளையாட்டும் வந்து நம்மளால் விளையாட முடியாது அப்படி நம்ம போட்டு விளையாண்டோம்னா அதுவந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரீயாகவே விளையாட முடியாது விளையாட்டில் நம்மள விளையாட்டில் கவனம் செலுத்த முடியாது நம்ம டிரஸ் மேலேயே வந்து கவனம் ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு இன்ட்ரஸ்டாகவே ஒரு சந்தோஷமாகவே நம்மளால எந்த ஒரு விளையாட்டுமே விளையாடவே முடியாது எப்போ நமக்கு வசதியாக இருக்கிற டிரஸ் இந்தந்த விளையாட்டுக்கு இதை மாதிரி டிரஸ் போட்டு துணி போட்டு விளையாண்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து சந்தோஷமாகவும் நம்மளோட இதெல்லாம் போய் நம்ம வந்து ஜா ரிலாக்ஸாக விளை விளையாடலாம் அதுக்கேற்ற துணி போடாமல் நம்மளுக்கும் வசதியாக இல்லாத துணி போட்டு விளையாண்டால் எ அந்த விளையா விளையாடுகிறது விளையாட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதில் வந்து ஒரு சந்தோஷமும் கிடைக்காது நம்மளுக்கு